நான் ஸ்கூல் போகும்போது ஒரு கார்டன் இருக்கும் அந்த கார்டனில் ஒரு செடியில் பூ ரோஸ் வந்து சின்ன செடியாக இருக்கும் ஆனால் அதில் நிறையா ரோஸ் பூத்துயிருக்கும் அத பார்க்கும்போது நான் டெய்லியும் போய் அவங்க அவங்கள்ட போயிகிட்டு ஒரு ரோஸ் வாங்கி வச்சுக்கிட்டு ஸ்கூல் போவேன் எயித் நயன்த் ஸ்டாண்டர்டு படிக்கும்போது ஒரு நாள் அவர் வந்து டெய்லியுமே எனக்கு ரோஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு ரோஸ் எடுத்துக்கோமா எடுத்துக்கம்மான்னு சொன்னார் சரிங்கண்ணே அப்படின் சொல்லி நான் வச்சுக்கிட்டு போனேன் ஒரு நாள் அந்த அண்ண வந்து நீ டெய்லியும் இப்படி வாங்கிகிட்டு போறியேமா நீ வந்து இந்த செடியை வாங்கி உங்கள் வீட்டில் வச்சுக்கோ இன்னும் நிறைய இவங்க வீட்டில் க தோட்டத்தில் வச்ச அப்படினா இன்னும் நிறைய பூக்கும் நீ டெய்லியும் வச்சுக்கிட்டு போலாம்ல நான் இந்த மாதத்துக்கு இங்கே கார்டன் போடுவேன் இல்லை நான் வேறு வெளி ஊருக்கு போயிட்டனா உன்னால் எனக்கு ரோஸ் தர முடியாதுல்ல நீ நீ உங்கள் வீட்டில் இந்த செடியைப் வாங்கிட்டு போய் வச்சுக்கோ ஐம்பது ரூபாய் ஆகும் அப்படினு சொல்லி அந்த அண்ணா சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து நான் எங்கள் அப்பா டெய்லியும் வந்து எனக்கு காசு கொடுப்பாரு அதை நான் சேர்த்து சேர்த்து வச்சுருந்தேன் அந்த அண்ணா சொன்னமாதிரியே வந்து நான் அந்த ரோஸ் செடியை வாங்கிகிட்டேன் வாங்கிட்டு வந்து தோட்டத்தில் வச்சுட்டேன் தோட்டத்தில் வச்சு அந்த செடியும் வந்து கொஞ்ச கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி இங்கே கொண்டாந்து இந்த மண்ணுக்கு வைக்கவுமே அந்த செடி கொஞ்சம் வாடி போனமாதிரி ஆயிடுச்சு அது கொஞ்ச கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மண் போட்டு இந்த வெங்காயத்தோல் அதெல்லாம் போட்டு அந்த செடி ரொம்ப பாதுகாத்து வளர்த்தேன் ஆடுலாம் வந்து மேய்ஞ்சிறாத அளவுக்கு சுற்றி வேலியெல்லாம் போட்டு அந்த செடியை ரொம்ப பாதுகாப்பாக வளர்த்துட்டு இருந்தேன் அதே மாதிரியே அந்த செடி வந்து ரொம்ப பெருசாகவும் போச்சு சின்னதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் பூ பூத்துக்கிட்டு இருந்துச்சி நான் என்னனா ஃபர்ஸ்ட்டு பூ சாமிக்கு எடுத்து வச்சேன் நிறைய பூக்கட்டும் அப்படினு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த செடி ஒரு நாள் வந்து ஒரு மூ நாலஞ்சு மாதத்துலே வந்து ரொம்ப பெருசாக போய்டுச்சி பெருசாக போய் நிறைய பூ பூக்க ஆரமிச்சுருச்சி எவ்வளோ பூன்னா யார் பூ கேட்டாலும் இல்லேன்னு சொல்கிற அளவுக்கு அந்த செடியில் வந்து கொத்து கொத்து கொத்தாக அவ்வளோ ரோஸ் பூத்திருந்திச்சு எங்கள் வீட்டு கொல்லையில் இருந்ததுனால் கடைக்கு எல்லாருமே அப்படிதான் போவாங்க போகும்போது எல்லாருமே அதில் இருந்து ஒரு ரோஸை பறிச்சு பறிச்சு வச்சுட்டு போவாங்க நாங்களும் வந்து பறிக்காதீங்கன்லாம் சொல்லமாட்டோம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த செடியில் வந்து அவ்வளோ ரோஸ் பூத்துக்கிட்டு இருந்துது நான் நயன்த் ஸ்டாண்டர்ட்ல வச்சது வந்து இப்போ வரைக்கும் வந்து எங்கள் வீட்டில் வந்து பூத்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி அந்த அண்ணன் ஒரு நாள் அந்த கார்டன் காலி பண்ணும்போது ஒரு தென்னக்கன்று வந்து எனக்கு கொடுத்தாரு இந்தாம்மா நீ இதை வச்சுக்கோ அப்படின் சொல்லி என்னோட ஞாபகமாக வச்சிசுக்கோ அப்படின் சொல்லி கொடுத்தாரு அதே மாதிரி நான் எங்கள் வீட்டில் அந்த தென்னங்கன்றையும் கொண்டு வந்து எங்கள் வீட்டு கொல்லையில் வச்சுட்டேன் கொல்லையில் வச்சதுக்கப்புறம் அதுவும் அந்த ரோஸ் செடியோட சேர்ந்து நல்லா வளர்ந்து பெரிய மரமாகவே வந்து போயிடுச்சு அதுலையும் வந்து இப்போ அவ்வளோ காய் காய்க்கிது இப்போ நான் எங்கள் ஹஸ்பண்டு வீட்டில் இருந்து இப்போ எனக்கு மேரேஜ் ஆயி ஹஸ்பண்டு வீட்டுக்கு போயிவிட்டேன் திரும்ப நான் அங்கேருந்து இங்கே வரும்போது எங்கள் ஹஸ்பண்டு எங்கள் மாமியார் என் கொழுந்தனார் எல்லாருக்கிட்டையுமே வந்து என் பசங்க எல்லார்க்கிட்டையுமே நான் வந்து அந்த செடியை காமிப்பேன் இதை நான் நைன்த் ஸ்டாண்டர்டு படிக்கும்போது வச்சுருந்த ரோஸ் செடி இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கு எவ்வளோ இதாக பூத்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் அப்படின் சொல்லி நான் ரொம்ப பெருமையாக பார்ப்பேன் ஏன்னா எனக்கு ரொம்ப இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இத நான் வச்சேன் ம தென்னஞ்செடி அவர் வந்து நான் டெய்லியும் போவேன் அவர் அந்த அண்ணன் வந்து எனக்கு இந்த ம தென்னஞ்செடியை கொடுத்தாரு அதுவும் இவ்வளோ பெருசாக போய் காய்க்கிது பாருங்கள் இது நான் வச்சது அப்படின் சொல்லி அதை பார்க்கும்போதே வந்து அவ்வளோ பூ பூக்கும்போதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷத்தில் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது அந்தளவுக்கு வந்து அதை பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்